பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு